கோழி பண்ணை வைப்பதற்கான நிறைய கடன் உதவிகள் அரசால் வழங்கப்பட்டது அப்போ நிறைய ப்ராய்லர் கோழி வந்து வளர்த்தாங்க அதுக்கு வந்து போக்குவரத்து வந்து சரியா இருக்கணும் அந்த இடத்துல நீர் நல்ல நீராக இருக்கணும் மின்சாரம் வசதி இருக்கணும் இ இ இவ்வளோ இடம் இருக்கணும் இப்போ இந்த இதில் இருந்துதுனா அவங்களுக்கு இவ்வளோ லட்சருபா லோன் தராங்க அந்த லோனை இ இந்த வருடம் வரைக்கும் கட்டணும் அப்படின்னு ப்ராய்லர் கோழி வளர்க்கும் பொழுது இதெல்லாம் சொல்லி நிறைய எண்ணற்ற கோழி வளர்ப்பாளர்கள் வந்துருக்கிறாங்க நிறைய பணம் சம்பாதிச்சிருக்குறாங்க இதுனால என்ன நடந்துருக்கு நடா அந்த கழிவுகள் வந்து இங்கே இருக்கிற அந்த மண்ணுக்கான ஒரு சூழலல சரியாக பயன்படுத்திக்க முடியல இதனால் நம்மளுடைய நாட்டு கோழிகள் இருக்கு இல்லைங்களா நாட்டு கோழிகளுடைய அந்த உண்மையான சத்துக்கள் அது இல்லாமல் போயிடுச்சி நாட்டு கோழி உடைய இனங்கள் கிட்டத்தட்ட கொறஞ்சிருச்சி அப்போ அதனால் மூலியம இயற்கைக்கு எதிரான ஒரு சூழல் வந்து இங்கே இருக்குது அதுக்காக தான் சுற்றுச்சூழல் வெளிமுறையில் அந்த நிலங்களை வந்து அப்புறப்படுத்துகிறது அங்கே இருக்குகிற கழிவுகள வந்து கம்போஸ்ட்டாக மாத்துகிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கிறாங்க அதனால வந்து இந்த கோழி வளர்ப்பு மூலியமாக நிறைய கெடுதல் இருக்குதா நிறைய சொல்லி இன்றைக்கி நிறைய அது மாரியான உணவுகளை சாப்புடுறத வந்து நிறுத்திருக்கிறாங்க நிறையா நன்றி